வணக்கம் நான் லலிதா பேசுகிறேங்க தர்மபுரி தேவி மெஸ்ஸுங்களா எங்கள் ஆஃபி எங்கள் ஆபிஸில் ஒரு மீட்டிங் நடக்குது அதுக்கு மதியத்துக்கு லன்ச்சு வேணும் நாலு தக்காளி சாதம் தயிர் சா தயிர் சாதம் ரெண்டு லெமன் சாதம் ரெண்டு புளி சாதம் ரெண்டு பத்து வடை வேணும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்கம்மா லலிதா மாரியம்மன் கோயில் தெரு பிடமனேரி